ஹலோ யாருங்க ஆமாப்பா வெல்டிங் ஷாப் தான்ப்பா ம் ஆமாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகக்குள்ளே ரைட் சைடில் ஒன்று இருக்குது இருக்குது

ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அந்த சைட் வந்து நான் செக் பண்ணிவிட்டு தான் வந்தேன் அந்த நாலு ஜன்னல் ஃப்ரண்ட்டு கேட்டு அது இல்லாமல் வால் கேட்டு வேறு போட சொல்லியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில்

ஆ கண்டிப்பாகப்பா கண்டிப்பாக எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாகதான் போடுகிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உள்ளே க்ரில்லு ப்ளஸ் அந்த வெளியில் ஃப்ரண்ட்டு கேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அயனில் போடுகிறேன் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வால் கேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் போடுறேன் ஏன்னெனு கேட்டிங்கன்னால் அது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் வெளிலிருந்து பார்க்கக்குள்ள அழகாக இருக்கும் பார்க்கவே அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ் வெல்டிங் ஃபுல்லாவுமே வந்துடும் அயர்ன் மட்டும் ஆர்ட் வெல்டிங்கில் பண்ணித்தருவோம் அது எப்படியும் இந்த முடிச்சு தந்துருவோம்ப்பா சீக்கிரத்தில் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிங்கன்னால் மெட்டிரியல் என்னென்னு பார்த்து முடிச்சு கொடுத்துருவோம் எப்படி கேட்டாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டிரியலே பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஒம்பதனாயிரம் ரூபா ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ் இருக்குது அது வந்து முடிச்சு கொடுத்துருவோம்ப்பா மொத்தமாக டோட்டலாக ஒரு ஒன் லேக் ஆகும்ப்பா எல்லாம் முடிக்கிறத்துக்கு ஏன்னால் சரி ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா சரிங்க ஓகே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவோம் தேங்க்யூ